ஹலோ யார் ஆ சொல்லுங்கள் சார் சொல்லுங்கள் மேம் ஆ ஆமாம் மேம் இப்போது வந்து முகூர்த்த டேட்டாக இருக்குது மேம் நீங்கள் எவ்வளோக்கு எதிர்பார்க்கறிங்கனு சொல்லுங்கள் தொளசண்ட் ருப்பீஸ் ஆகும் பரவாயில்லையா இப்போ முகூர்த்த டேட்டுமா இப்போலாம் கிடைக்காது பூ அவ்வளவா தொளசணுங்கிறதே கம்மி தான் டோர் டெலிவெரியும் பண்ணுவோம் மேம் நீங்கள் வந்து டேரக்ட்டாக வந்து வாங்க்கிறதா இருந்தால் வாங்க்கிலாம் வாங்கினா டிஸ்கௌண்ட் கொஞ்சோம் பண்ணித் தருவோம் ஆ ஓகே மேம்